விவசாயிகள் வந்து தற்கொலை தய தற்கொலை அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னா வேளாண்மை கூட்டங்கள் அரசு சார்ந்த கூட்டங்கள் வந்து மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை கிராமந்தோறும் அல்லது மாவட்டந்தோறும் இல்லைன்னா வட்டார அளவில் அந்த மாதிரி வந்து கூட்டங்கள் நடத்துறாங்க ஆனால் விவசாயிகளுக்கு அந்த அளவு விழிப்புணர்வு இல்லாமல் அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கிறது இல்லை அங்கே என்ன நடக்குது எதுக்காக கூட்டம் போட்டிருக்குறாங்க என்ன விழிப்புணர்வு பற்றி மக்களுக்கு சொல்லுறாங்கங்குறது விவசாயிகளுக்கு வந்து தெரியிறது இல்லை ஒரு நூறு விவசாயி போக கூடிய இடத்துல வந்து ஒரு இருபது இருபதஞ்சி விவசாயி மட்டும் போறாங்க அங்கே என்ன நடக்குது எந்த பயிர் விளைவிக்க சொல்லுறாங்க எந்த பயிர் விளைவிக்கலாம் எது வந்து மகசூல் அதிகமாக தரும் எது வந்து இப்போ ரொம்ப அதிக விலைக்கு போகுது எதை விளைவிச்சா நம்மளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்குற நோக்கத்தில் தான் இந்த வேளாண்மை சார்ந்த கூட்டங்கள் மற்றபடி விவசாயிகளுக்கு நன்மை தர கூடியது எல்லாமே செயல்ப்படுத்துறாங்க அதை வந்து மக் விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கூடியதாக இல்லை எல்லா நிலை மக்களுக்கும் விவசாயிகளுக்கு சென்றடைகிற மாதிரி இல்லை அது வந்து ரொம்ப கொறைஞ்ச அளவிலான மக்களுக்கு மட்டுமே இந்த ஹெல்ப்லைனோ மற்ற விஷயங்கள் வந்து போய் சேருது படிக்காத மக்களுக்கு அதிகமாக போய் சேருறது இல்லை